நான் வீட்டுக்காக ஒரு வாஷின்மிஷின் வாங்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒசூருக்கு போனேன் ஒசூரில் ரெண்டு கடை பார்த்தேன் வசந்த் அண்ட் கோ பார்த்தேன் ரெயின்போ பார்த்தோம் ஒசூரில் அதேமாதிரி கிருஷ்ணகிரி போனேன் கிருஷ்ணகிரில ஒரு ரெண்டு மூணு கடையில் பார்த்தேன் வசந்த் அண்ட் கோவில் கிருஷ்ணகிரிலியும் பார்த்தேன் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கடையில் பார்த்தேன் அங்கேயும் வந்து பார்த்துட்டு மறுபடியும் சூளகிரி வந்தேன் சூளகிரியில் புதுசாக சத்தியாஸ்னு ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கு அந்த சத்தியா கடைலையும் பார்த்தேன் அப்புறம் வந்து அருண் எலக்ட்ரானிக்னு ஒரு கடைக்கு போனேன் அருண் எலக்ட்ரானிக்கில் போய் வாஷின்மிஷின் எப்பிட்ருக்கு என்னன்னால் வாஷின்மிஷின்ட்ட என்னான்னா டைப் ஆஃப் மிஷினிருக்கு எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்றமாதிரி பார்த்தேன் இந்த மூணு இடமும் செக் பண்ணிட்டு ஃபைனலாக சூளகிரியில் ரெயின்போ கடையில் போய் பார்த்தேன் சரி ஓகே இங்கேயே எடுத்துடுவோம் ஏன் சொன்னால் நாளைக்கு ஏதாவது முன்னே பின்னே ஆனால் கூட சர்விஸ்க்கு ஒரு வசதியாக இருக்கும் அப்படியே அதேமாதிரி விலையும் கம்பேர் பண்ணதில் சரி இங்கே கொஞ்சம் தெரிஞ்சவர் ஒருத்தரிருந்தார் அதனால் நான் கொஞ்சம் இங்கேயே எடுத்துரலாம் சரி வாடகையும் போய்ட்டு வரதுக்கு செலவும் மிச்சம் ஆகும் அப்படின்றமாதிரி ஒரு ப்ளான் பண்ணி சரி ஃபைனலாக ரெயின்போவிலேயே எடுக்கலாம் அப்டின்னு சொல்லி ஐடியா பண்ணி அதுக்கு பின்னாடி இப்போன்ல்ல ரெயின்போவில் எடுக்கலான்னு ப்ளான் பண்ணிணோம் சூளகிரி ரெயின்போவில் அது எடுத்துட்டு அப்புறம் வாஷிங்மிஷின் எடுத்துட்டு போய்ட்டோம் ஒரு ஆறு ஏழு மாசமாக வாஷிங்மிஷின் நல்லா யூஸ் பண்ணிட்ருக்கோம் நல்லா இருக்குது இது வரைக்கும் எந்த வித கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை அதை வாய்ண்ட்டு போனதால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது துணி துவைக்கிற டைம் மிச்சம் ஆகுது இப்போ வேலைக்கு போய்ட்டு வரவங்களுக்கு இப்போ நல்லா துணி துவைக்கிற டைம் என்றதால் கொஞ்சம் மிச்சம் ஆகுது மிக சிறப்பாக இருக்குது நல்லா தான் இருந்தது